நான் சும்மா இருக்கிற நேரத்தில் புக் படிப்பேன் கோலம் போடுவேன் அப்படி இல்லாட்டி வா வானிலை கேட்பேன் எஃப் ரொம்ப விரும்பி கேட்குறது அது தான் எப்போ பார் என் கூட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எங்கள் கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரியே இருக்கும் அதை கேட்டுகிட்டே தான் எல்லா வேலையும் செய்வேன் டெய்லரிங் பண்ணுவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி எதாவது தைச்சிட்டு எதாவது புதுசாக டிசைன்னு அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன் பண்பலையில் நிறைய ப்ரோக்ராம் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் அதை அது வந்து மற்றவங்களுக்கும் சொல்லுவேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி தான் பாட்டு கேட்பேன் நிறைய படமும் பார்ப்பேன் அவ்வளோ தான்